ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு நாலு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஒன்போது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்து நாலு எட்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்ரெண்டு ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்ரி தொண்ணூற்றி மூணு